ஹலோ அண்ணா பழம்லாம் என்ன ரேட்ண்ணா எனக்கு வந்து ஒரு கிலோ ஆப்பிளு ரெண்டு கிலோ ஆரஞ்சு வேணும்ண்ணா ஆ சேரிண்ணா சாத்துக்குடி எவ்ளோண்ணா சரி சாத்துக்குடி வேணாண்ணா ஆரஞ்சு மட்டும் கொடுங்க ஆப்பிள் என்ன ஆப்பிள்ண்ணே கேஷ்மீர் ஆப்பிளா என்னாண்ணே ஆ சரிண்ணா ம் ரேட்டு அதிகமா சொல்றீங்களேண்ணெ ஆப்பிள் ரேட்டு பக்கத்துலலாம் கம்மியானு கேள்விப்பட்டேன் ஆ ஆ சரி சரி எனக்கு ஒரு கிலோ ஆப்பிளு அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ ஆரஞ்சு பேக் பண்ணுங்க ஆரஞ்சு எவ்வளோண்ணா ரேட்டு சொன்னீங்க ஆ சரிண்ணா சரிண்ணா ரெண்டுத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணிடுங்க ஆப்பிள் தனியாக ஆரஞ்சு தனியாக பேக் பண்ணிடுங்க ஆ வேறு சரிண்ணா ஆர்டரெலாம் பண்ணி தருவீங்களா நாளைக்கு வளைகாப்பு ஒன்று வருது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று ஆ சரிண்ணா அன்ரைய ரேட்டுக்கு தான் இது பண்ணுவீங்களாண்ணா அன்றைய ரேட்டு எவ்வளோவோ அதுதான் ம் சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே கொஞ்சம் இன்டரெஸ்ட்டு கம்மியாக வச்சே போடுங்கண்ணே ஆ சரிண்ணே சரிண்ணே சரி நம்ம கடை நம்ம கடையில்தான் எப்போது வாங்குவது அதனால்தான் சொல்கிறேன் இல்லைனா இன்னொரு அண்ணா இருந்தாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டுருப்பேன் எப்போதும் சரிண்ணா எனக்கு இப்போதைக்கு மட்டும் இதை மட்டும் ஆப்பிளும் ஆரஞ்சு மட்டும் ஆப்பிள் ஒரு கிலோ போட்டிருங்க ஆரஞ்சு மட்டும் ரெண்டு கிலோ தனித்தனியாக பேக் பண்ணிவிடுங்கண்ணா சரி ஜீபே இருக்காண்ணா ஆ ஆ சரிண்ணே ஜீபே ஸ்கேன் காட்டினிங்கன்னா ஜீபே பண்ணிவிட்டுருவேண்ணா ஆ சரிண்ணா சரி கண்டிப்பாக சொல்றேண்ணா இந்த ஆர்டர் முடிச்சிக்கொடுங்க நிறைய ஆர்ட்ரும் இருக்குது நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிவிடுறேன் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் அங்கையே அனுப்ச்சுவுட்றோம் சரிண்ணா சரிண்ணா நன்றிண்ணா